டெங் என்ற டிவி பார்த்துருக்கேன் அது அமெரிக்காவில இருக்கும் அந்த டிவி அதில் வந்து வி விவாதம் நடத்துவாங்க திறமையிருக்கிறவங்க வந்து அதில் சொல்லுவாங்க எங்ககிட்ட இந்த திறமையிருக்குது நான் ஹெலிகாப்ட்ரு சிம்பிளான செலவு செய்யலான்ட்டுருக்கிறேன் நீங்கள் முதலீடு இருக்கிறவங்க முதலீடு கொடுத்திங்கன்னா நாங்கள் பண்ணி உலகத்துக்கு அறிமுகம் காட்டுவோம் இப்போ ஒரு கோடி ருபாய் வா ஆகுதுன்னா இருபது லட்சத்தில் நாங்கள் அந்த ஹெலிகாப்ட்ர நாங்கள் தயார் பண்ணிக்கொடுத்துருவோம் அதுக்கு எங்கக்கிட்ட பணவசதி இல்லை நீங்கள் பணவசதியை கொடுத்து எங்களை இது பண்ணிங்கன்னா உற்சாகப்படுத்துனிங்கன்னால் நாங்கள் அந்த வேலையை செஞ்சிக்கொடுக்குறோம் உங்களுக்கு எந்தளவுக்கு பணம் தேவப்படும் எங்களுக்கு ஒரு ஐம்பது லட்சருபா தேவப்படுதில்ல அதை கொடுத்திங்கனா நாங்கள் அதை சக்ஸஸ் பண்ணிக்காட்டுறோம் நீங்கள் பாருங்கள் மார்க்கெட்டுக்கு அறிமுகப்படுத்தலாம் எங்களது திறமையால் நாங்கள் செஞ்சித்தருவோம்